இன்றைக்கு எல்லாம் வந்துங்க பொழுதுபோக்குன்னு பார்த்தோம்னாங்க நிறையா பொழுதுபோக்கெல்லாம் மறைஞ்சி போச்சுங்க அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பார்த்திங் போது பொழுதுபோக்குன்னே ஒன்று இருக்குதுதான் கூட தெரிலிங்க ஏன்னால் மக்கள் பார்த்திங்கனா அந்தளவுக்குங்க காலையில் எழுந்திரிச்சா ஓடுறது மறுபடியும் ஒடியார்ரது இது மாதிரி வந்து ஒரு அவசர உலகத்தில் போயிட்ருக்குறாங்க பொழுதுபோக்கெங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க அந்த காலத்திலல்லாம் பார்த்திங்கனா அப்படி கூத்தாடுவாங்க நாடகம் போடுவாங்க நிறைய கோயில் திருவிழாவில் பார்த்திங்கனா நிறையா பொய்க்கால் ஆட்டம் குதிரையாட்டம் இந்த மாதிரி பார்த்திங்கனா எக்கச்செக்கமாக ஒரு ஆட்டங்கள் டேன்ஸசு கச்சேரி இது மாதிரி எல்லாம் இருக்குங்க கரகாட்டம் எல்லாமே இருக்குங்க ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கனா இது யார் விரும்புகிறாங்க ஒருத்தருமே விரும்புறதில்லைங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கனாங்க பூரா வந்தாங்கனா வந்து வீட்டுக்குள்ளயே உட்காந்துக்குறாங்க டிவி பார்க்குறதே பொதுவாக போச்சு அதில் பார்த்திங்கனா நம்ம நாடகம் பார்க்குறது பார்த்திங்கனாங்க யாருமே இன்றைக்கி சாப்பாடுக்குங்கூட முக்கியத்துவம் கொடுக்குறதில்லிங்க எல்லாம் பார்த்திங்கனா நாடகம் பார்த்துட்டு அதுலேயே போய்விடுது பக்கத்தில் வீட்டுக்குள்ளே யாராவது வந்துட்டு போனாங்க கூட இன்றைக்கு அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து போனாங்க கூட இப்போ அது கண்டுக்காத டிவி நாடகத்துலேயே மூழ்கிடுறாங்க இன்றைக்கு பார்த்திங்கனா நம்ம அதிகமான பொழுதுபோக்குன்னு பார்த்திங்கனாங்க டிவி தானுங்க இன்றைக்கு தியேட்டருக்கு போகிறதுங் கூட கொஞ்சம் குறஞ்சி போச்சுங்க காரணமென்னன்னால் எல்லாமே இந்த சீரியல் பார்த்து பார்த்து பார்த்துங்க அதுக்கு அடிமையே ஆகிட்டாங்க